நான் லாஸ்ட் இயர் வந்து மோட்டோ ஜி ஃபைவ் எஸ் ப்ளஸ் வாங்கினேன் அதில் வந்து என்னென்னா டிஸ்ப்லே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா விஷனெல்லாம் ஃபுல்லாக தெரியுது பார்வை எழுத்துக்கள் சின்ன சின்ன எழுத்துக்களும் நல்லா தெரியுது பார்க்குறதுக்கு டேப் மாதிரியும் தெரிகிறதுனால கொஞ்சம் வீடியோ பார்க்குறது அப்புறம் டாக்குமெண்ட் பார்க்குறதுக்கு ஒரு சில பாடங்களெல்லாம் பள்ளி பாடங்கள் படிக்கிறதுக்கெல்லாம் சுலபமாக இருக்குது அப்புறம் வந்து பின்னாடி பேக்ஸ் கேஸ் பார்த்தா டபுள் கேமரா டபுள் கேமராவும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது பிளாஷ் வந்து இப்போ ஹாண்ட் ஷேக் பண்ணிணாலே பிளாஷ் எரிகிற மாதிரி ஒரு ஆப்ஷனெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மோட்டோ ஜி ஃபைவ் எஸ் ப்ளஸ் அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது